ஹலோ குட்மார்னிங் சார் மேடம் இதுமாரி நான் வந்து சக்திவேல் பேசுகிறேன் என் பையன் செகண்ட் ஸ்டாண்டர்டு ஏ செக்ஷன் ஆகாஷ் அவர்களோட பே அப்பா பேசுகிறேன் நாங்கள் இதுமாரி குடும்பத்தோடு சேர்ந்து எல்லோரும் வந்து டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நாலுநாள் பையனை கேட்டேன் வந்து ப்ரின்ஸ்பாலை கேட்க சொல்லியிருக்காங்க ஒரு நாலு நாள் கொஞ்சம் லீவு கொஞ்சம் கொடுக்கணும் மேடம் ஆ ஆமாம் மேடம் சரி மேடம் இல்லை மேடம் பையன் அவ்வளவாக லீவு போடல உடம்பு சரியில்லனா கூட நானெலாம் ஸ்கூலுக்கு போகிறேன்னு அனுப்பிவிட்டுறது தான் இது கொஞ்சம் வந்து ஃபேம்லி டூர் ஃபேம்லியாக எல்லோரும் சுற்றி பார்க்கலான்னு போகிறோம் கொஞ்சம் நாலு நாள் மட்டும் கொஞ்சம் அனுப்புனீங்கன்னால் நாலு அஞ்சாவது நாள் கரெக்டாக பையன் ஸ்கூலுக்கு வந்துருவாப்பில ஒரு நாலு நாள் விட்டால் சனி ஞாயிறு வந்து அந்த நாலு நாளில் சேர்ந்துரும் திங்கள் செவ்வாய் மட்டும் எங்களுக்கு அதில் வேணும் மேடம் அதுதான் மேடம் அந்த நாலு நாளுங்கிறதில் வந்து சனி ஞாயிறும் சேர்த்து தான் மேடம் நாலு நாள் ஆக்கியிக்கிறோம் கொஞ்சம் வந்து கோபிச்சுக்காம ஒரு நாலு நாள் லீவு மட்டும் கொடுங்க ஏன்னால் நான் பையனை கேட்டேன் லீவு போடுப்பானு அவன் வந்து ஏதா இருந்தாலும் நேரா போயி ப்ரின்ஸ்பல்ட்ட கேளுங்க இல்லைன்னா ஃபைன் போட்டிருவாங்க இல்லைனா வந்து வெளியில் நிப்பாட்டிருவாங்க அப்படின்னு சொல்லுறாப்ல அதனால தான் நேராக வந்து கேக்கறேன் இல்லை மேடம் அது வந்து அந்த கொரோனாக்கு முன்னாடி வர வேண்டிய மேரேஜ் மேடம் இப்ப தான் வந்து போட்டிருக்காங்க அவங்க வந்து எல்லாம் ஃபேம்லியா எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படியே சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே டூர் போயிடலாம் ஒரு நாள் எப்படி இருந்தாலும் மேரேஜுலையே போயிடும் மேடம் இப்போ இப்படியே மூணு நாள் சேர்ந்து ஒரு டூராக அப்படியே வர இடத்தில் பார்த்துட்டு வரலான்னு தான் மேடம் பையனை மட்டும் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு போனால் எங்கள் அம்மா வயசான ஆள் தான் அங்க பார்த்துக்க முடியாது அதனால் தான் மேடம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க நான் இப்போது வந்து எது நீங்கள் என்ன ஸ்கூலில் சொல்லி தரீங்களோ அதை வந்து நான் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டு போகிறேன் அதை வந்து மட்டும் நோட் பண்ணி தர சொல்கிறேன் அதை எங்கள் எங்கள் ஒயிஃபும் டீச்சர் தான் அவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க அப்புறம் மார்க்கு குறையாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கள் என்ன சொல்லி தரணுமோ வீட்டில் டியூஷனும் போயிட்டுருக்காப்ல எனக்காக இந்த கொஞ்சம் நாலு நாள் மட்டும் கொஞ்சம் லீவு ரெக்குவெஸ்ட் பண்ணி கொடுங்க சரி மேடம் இதுக்கு இதுக்கு அப்புறம் வந்து அவர் லீவ் போட மாட்டார் நான் பார்த்துக்கிறேன் இந்த ஒரு ஒரு நாள் தான் அர்ஜென்டாக தேவை அதனால் தான் நேராக வந்து நான் பேசறேன் இல்லைன்னா வந்து நான் பேச மாட்டேன் சரி மேடம் தே ஆ சரி மேடம் தேங்க்யூ நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் ஆ சரி